இப்போது தமிழ்நாட்டில கவுர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வருது அதாவது சலுகைகள் வந்து நேரடியாகவே வந்து சேந்துடுது அந்த காலத்தில் இருந்தமாதிரி இல்லை இப்போ ஏன்னா ஈவென் லாஸ்ட்டு பெர்சன்ஸ் யாருக்கிட்ட வந்து சேரணுமோ அவங்களுக்கு டேரக்ட்டாக கூட வந்துடுது இந்தமாதிரி நானுமே நிறைய சலுகைகள் அனுபவிச்சிருக்கேன் என்னென்னா ஸ்கூல் படிக்கிற காலங்கள்ல கரும் கவுர்மெண்ட் சைட்லேருந்து என்ன கிடைக்கிதுன்னா எனக்கொரு மனி கிடைக்கிது ஃபண்டு கிடைக்கிது ஏன்னா நான் படிக்கிறேன் படிக்கும்போது எனக்கு கவுர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இந்தமாதிரி இந்தமாதிரி பின் பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்களுக்காக வேண்டி இந்தமாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் காசு கொடுக்குறோம் அப்படின்றமாரி சொல்லி பணங்கள் கொடுக்குறாங்க அது வந்து எப்போதிலருந்துன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வாங்கினது சிக்ஸ்த்துலேருந்து நான் வாங்கியிருக்குறேன் டுவெல்த்தில் என்ன இப்போ டென்த்தில் டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல கவுர்மெண்ட் சலுகைகள் கிடைக்கிறது எப்படின்னா ஒரு நானூறுக்குமேலே எடுக்கிறோம் நானூற்றம்பதுக்கு மேலே எடுக்கிறோன்றது அப்போது நான் படிக்கிற காலத்தில் வந்து கஷ்டமான ஒரு இதாக இருந்தது அப்போ கிடைச்சிது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஆயிரத்துக்கு மேலே எடுக்கிறவங்க எடுக்கும்போது அதுக்கான காசுகள் கொடுத்தாங்க பணம் உதவிகள் அதுமட்டும் இல்லாமல் அப்போது நோட்டு உதவிகள் புத்தக உதவிகள் பென் உதவிகள் இந்தமாதிரி முடியாதவங்களுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இருந்து நான் பெற்றிருக்கேன் இப்போ இது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக மேல் படிப்புக்காக படிக்கும்போதும் அதில் வந்து நல்ல ப்ரொஃபெஷ்னல் கோர்ஸ்ஸாக படிக்கிறவங்க படிக் படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய என்ன கொடுக்குறாங்கன்னா முதல் பட்டதாரி அப்படின்ற ஒரு சான்றிதழ் கொடுத்து பாதி ஃபீஸ்ஸு ஏன்னா ப்ரொஃபெஷ்னல் கோர்ஸ்ஸுன்றவங்க கீழ்காரவங்க கீழே இருக்கிறவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலதான் இருக்குது அந்தமாதிரி காசு கொடுக்கும்போது அவங்க கீழே இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதேமாதிரி நானும் நிறைய சலுகைகள் வந்து கவுர்மெண்ட் சைட்லேருந்து வாங்கியிருக்குறேன் இதுமட்டும் இல்லாமல் இப்போது கவுர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன கிடைக்குன்னா பொண்ணு குலந்தையா பிறந்தா பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறக்காக வேண்டி நிறைய காசு நம்ம கொஞ்சம் போட்டால் க கவுர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ப்ராஃபிட் கொடுத்து காசு கிடைக்கிறமாதிரி பொன்மகள் திட்டம் பொன்மகன் திட்டம் இந்தமாதிரில்லாம் கொண்டு வராங்கள் இந்த இதை நான் இன்னும் அனுபவிக்கலை பட் இந்தமாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இந்தமாதிரி நிறைய திட்டங்கள் வந்து க கவுர்மெண்ட் சைட்லேருந்து இன்ன வரைக்கும் வந்துட்டுதான் இருக்குது